விலங்குகளை பராமரிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு வேணால்ஆடு மாடு வெச்சுருக்கிற இடத்த மொதல் சுத்தமாக வெச்சுக்கணும் அதுக்கு மழையில் நனையாத மாதிரி கொட்டாய் இருக்கணும் மா மாட்டுக்கு தீவனம் புல் வயலில் இருந்ததுனால் தீவன புல்லை போட்டுக்கணும் அதிகம் வெளியில் மேய்க்கிறது வேறு சாயந்திர நேரத்தில் தீவன புல்லை அறுத்து போடுறது வேறு நாங்கள் பராமரிக்கிறது தீவனம் அடர் தீவனம் வாங்கிட்டு வந்து வெச்சு தண்ணியில் போட்டு கலந்து கஞ்சி தண்ணி இந்த மாதிரி தண்ணிலாம் கலந்து மாட்டுக்கெலாம் வைப்போம் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் வைப்போம் பெரியவங்கிட்ட கேக்கணும்னா பெரியவங்க வந்து என்னா சொல்லுவாங்கன்னால் ஆடு மாடு சுத்தமாக இருக்கணும் கட்டுற கட்டு தரை எல்லாம் சுத்தமாக இருக்கணும் மாடு மேய்க்க போகும்போது மாட்டுக்கு தண்ணி வெச்சு லைட்டாக தண்ணி வெச்சு ஓட்டிகிட்டு போகணும் சாயந்தரம் வந்து மா மத்தியான நேரத்தில் மா மா வெய்யல் நேரத்திலாம் மாடு ஆடுலாம் மேய்க்கக்கூடாது உடம்புல உள்ள தியி தண்ணி சத்தெல்லாம் வந்து இ வெயில் இருந்தால் குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தீவனம் வைக்கணும் மாட்டை நல்லா பராமரிக்கணும் ஆடு மாடெல்லாம் தீவனம் இல்லாத தண்ணி வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க அப்புறோம் கரெக்டாக அந்த எந்த பருவத்தில் ஊசி போடணும் எவ்வளோ நாளுக்குள்ளெ மாடு கன்றுட்டி பராமரிக்கணுங்கிறது குடல் புழுக்கு தேவையான மருந்துகள் போடுறது எல்லாம் வந்து பெரியவங்கலாம் ஆலோசனை கூறுவாங்க வயசானவங்களுக்கு அதிகமாவே தெரியும் அவங்க சொல்வதை நம்ப கேட்டு நல்லா பராமரிக்கணும் அப்போ தான் ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு கன்று அப்படிங்கிற முறையில் பராமரித்தா தான் நமக்கு லாபத்தை கொடுக்கும் மாடு வளர்க்கிறதுல சாதாரணமாக விட்டோமுன்னா நமக்கு லாபம் கிடைக்காது பால் மட்டும் தான் கிடைக்கும் அதில் அதிக லாபம் கிடைக்காது கன்றுகுட்டி வந்ததுனா இவ்வளோ நாளைக்குள்ள க ஒரு பதினாலு நாளைக்குள்ள வந்து குடல் புண்ணுக்கு வந்து மருந்து கொடுக்கணும் மறுபடியும் மூணு மாசத்துக்குள்ளையே சென ஊசி போடுணும் அது மாரி பெரியவுங்கலாம் கேட்டா சொல்லுவாங்க நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயி மாட்டை எப்படி பராமரிக்கணுங்கறதை தெரிஞ்சு வெச்சுக்குவோம்